புதுசாக யோகா பத் யோகா கற்று க வரவங்களுக்கு மேட்டு எடுத்துகிட்டு வரணும் சுடிதார் இது போடணும் சுடிதார் போட்டுட்டு ஏன்னா பேண்ட் ஷர்ட்டில் தான் செய்ய முடியும் நம்ம சாரில கண்டிப்பாக செய்யமுடியாது அதுக்கப்பறம் கீழே வந்து விரிப்பான் விரித்துதான் செய்யணும் மேட்டுன்றாங்க அது போட்டு அது போட்டு தான் வெறும் தரையில் செய்யக்கூடாது மூச்சு பயிற்சி ஆராம்பத்தில் சொல்லி கொடுக்கறது மூச்சு பயிற்சி வலது இடது மூச்சு இழுத்து வலது பக்கமாக விடணும் வலது பக்கத்தில் இழுத்து இடது பக்கம் விடணும் ரெண்டு மூக்குலேயுமே இழுத்து அஞ்சு நிமிசம் விட்டு திருப்பியும் ஃப்ரீ பண்ணிக்கணும் அப்படி தான் ப புதுசாக வரவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கறது